எனக்குப் பிடிச்ச பைக்குன்னு பார்க்கும்போது இப்போ இப்போ அந்த வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்கள் கவாஸகி பஜாஜ் கவாஸகி ஹண்ட்ரடு சுசூக்கி ஹண்ட்ரட் ஆரு எமஹா ஹண்ட்ரட் ஆரு இது மாதிரி பைக்குலாம் வந்து எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தக் காலத்தில் அவ்வளோ ஒரு ப்ரீமியத்தில் இருந்தது அந்த வண்டி வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து பைக்கு ரசிகர்கள் அப்படிக்கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த பைக்கை நேசிச்சாங்கள் அதை துடைக்கறது என்ன அதுக்கு செலவு பண்ணுறது என்ன அதனுடைய காரியங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அந்த டைம்லெல்லாம் பண்ணுவாங்கள் அந்த பைக்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்றைக்குப் பார்த்தாக்கூட சிலப்பேர்லாம் பைக் வச்சிருக்குறாங்க அந்தத் பழைய அந்த யமஹா ஹண்ட்ரட் ஆர்லாம் இன்னமும் நல்லா ரெடிப் பண்ணி பக்காவாக ரெடிப் பண்ணி மெயின்டெய்ன் பண்ணி புது வண்டி மாதிரியே வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ரசிகர்கள் அவங்களாம் அந்த மாதிரி எனக்கு அந்த பைக்லாம் ரொம்பப் பிடிக்கும் இப்போ வந்து நான் வச்சிருக்கிற பைக்கு என்ன சொந்தமாக வச்சிருக்குறேன்னா அக்சஸ் சுசுக்கி அக்சஸ் ஒன் டொண்ட்டி ஃபை அந்த மாடல் வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு மைலேஜ் நல்ல ஒரு மைலேஜ் தருது ஃபேம்லியாக கணவன் மனைவி குலந்தைங்களோட பையனோடயே வந்து மூணுப் பேர் ஃப்ரீயாக உக்காந்திட்டு போகிற அளவுக்கு நல்ல வசதிக் கொண்டது காம்பேக்ட்டாக இருக்குது எல்லா ஒ சமையல் சாமானாக இருக்கட்டும் இல்லை காய்கறி இருக்கிறது வாங்கிட்டுப் போகிறது கேஸு சிலிண் சிலிண்ட்ரு அரிசி மூட்டை எதாது இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சிட்டு வாட்ரு கேனு முப்பத்தஞ்சு லிட்ரு கேன் வைக்கலாம் ஸோ எதாக இருந்தாலுமே எடுத்துட்டுப் போகிறதுக்கு இந்த ஒரு டூ வீலர் பைக்கு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபேம்லி நிமித்தமாக இந்த ஒரு ஸ்கூட்ரு வாங்கி அது இப்போ ரொம்ப நல்லாருக்குது அது தான் நான் வச்சிருக்கிறேன் அந்த ஸ்கூட்ரு தான் வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து கனவு பைக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிஎம்டபுள்யூ பிஎம்டபுள்யூ பைக்கு ஒன்று இருக்குது த்ரீ லேக்ஸ் அது ரேடியேட்ரோட வரும் டபுள் சிலிண்டர் ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பார்த்து ஓட்டிப் பார்த்தேன் ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு ரொம்ப ஒரு ஒரு வெயிட்டாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வாங்குணுங்கிறது அந்த பைக்கு வாங்குறது தான் என்னுடைய ஒரு கனவாக இருக்குது எதிர்காலத்தில் அது வந்து சித்தமான அது என்னப் பண்ணிக்கலான்னா அந்த ஒரு வாங்குறத்துக்கு எனக்கு வந்து நல்லாருக்கும் பைக்கிங் ப பயணங்களுக்கு எந்தந்த பைக்குகள் வசதியாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நான் பண்ணுனது இல்லை லா ரொம்ப லாங் ட்ராவல் அடிக்கடி போகிறதுலாம் கிடையாது ரொம்ப ரேரு தான் அதே மாரி காரு பைக் ரேஸிங்க்குலாம் கலந்துக்கொள்கிறதும் இல்லை ஸோ அது தேவையில்லாத ஒன்று அது வந்து நம்ம அதுக்குன்னே ட்ராக்கு டூ வீலர் ட்ராக்கு எங்கேயாவது போட்டு இந்த மாதிரி பெரியப் பெரிய மெட்ரோஃபால் சிட்டி சென்னை டெல்லி பாம்பே கல்கத்டா ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் இப்போ நாம் வசிக்கிற பகுதியிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை அதனால் அந்த இடத்துல ஓட்டுறதும் சேஃப் இன்றைக்கு இருக்கிற போக்குவரத்து நெரிசல்ல நம்ம சிட்டியில் இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு வா பாசிபிலிட்டிஸ் இல்லை மீறிப் பண்ணும்னா ஆக்சிடெண்ட்டு தான் நிறைய நடக்குது பார்த்துகிட்ருக்கோம் நம்ம சென்னையில் நிறையா ஆக்சிடெண்ட்டு நிறைய சின்னச் சின்ன வாலிப பசங்கள்லாம் சாகுறாங்க அதனால் நம்ம அது நமக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை பட் ஒரு வேளை அப்படி இருக்கிறவங்க என்னப் பண்ணிக்கலான்னா அந்த ட்ராக்கைப் பயன்படுத்தலாம் அதுக்குன்னே ஒதுக்கப்பட்ட இடத்த நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் பைக்குன்னே தனியாக அவங்க அதெல்லாம் ஒரு டென் லேக்ஸ் ஃபிஃப்டின் லேக்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்கள் ஸோ நமக்கு அந்த ப அந்த பைக் பேர்லாம் தெரியல பட் ஆனால் வந்து அது வந்து பயப்படுத்துறது ரொம்ப நெட்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து வலைத்தளங்கள்ல அநேக அதனுடைய பதிவுகள் வந்து காணப்பட்டிருக்கு ஸோ நம்ம என்னப் பண்ணிக்கலான்னா நம்ம எடுத்துக்கலாம்